நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை என்பது மிகவும் அழகான ஒரு இடம் அங்கு நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கிறது மக்கள் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த சுற்றுலாத்தலத்திற்கு வருகையிடுகின்றனர் ஏனெனில் அங்கு இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகள் மிகவும் அற்புதமாக இருக்கும் மாதத்தில் ஒரு முறை அல்லது வருடத்தில் ஒரு இரண்டு முறையாவது நானும் என் வீட்டார்களும் அங்கு செல்வோம் அங்கு சென்றால் மன அமைதி கிடைக்கும் அங்கு வீற்றி உள்ள அர்த்தனா ஈஸ்வரர் கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அங்கு மூலிகை பொருட்கள் அதிகம் இருக்கும் ஏனெனில் அனைவரும் அங்கு சென்று தங்களின் மனதை அமைதி படுத்திக்கொள்ளலாம்